ஹலோ மயூரா ஓட்டலுங்களா சார் உங்கள் ஹோட்டல்ல எல்லா வசதியும் இருக்குதுங்களா சரி சார் ம் சரி சார் சார் நாங்கள் இப்போ வந்து உங்கள் ஹோட்டல்ல பிரியாணி ஆர்ட்ரு பண்ணப் போகிறோம் பிரியாணி ஐஸ்கிரீம் அப்புறமேட்டு லாலிபப்பு சிக்கனு மட்டனு இதெல்லாம் ஒரு ஆறு ஏழுப் பேர் இருப்பாங்க சார் ஆ வர்றோங்க சார் டைமிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கார் வசதியெல்லாம் இருக்குதுங்களா சார் சரி சார் சரி சார் சரி சார் சார் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் நாங்கள் வந்து ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆகும் அந்த மூணு ஹவரில் பார்த்திங்கன்னா நாங்கள் பொறுமையா தான் சாப்பிடுவோம் பிள்ளைங்கெல்லாம் வருவாங்க நாலு அஞ்சு பிள்ளைங்கெல்லாம் வருவாங்க பொறுமையா தான் டைம் எடுத்துதான் சாப்பிடுவோம் இந்த டைம் எடுத்துன்னு சாப்பிடும்மோது நீங்கள் ஓட்டல் நிர்வாகமெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொறுமையா கொடுக்கணும் டேபிள்ஸெல்லாம் பொறுமையா கொடுக்கணும் ரொம்ப அவசரம் அவசரமாக எடுத்து வைச்சிட்டு சாப்பிட்டு கிளம்புன்ற மாதிரியெல்லாம் இருக்காது சார் சரி சார் ம் சரி சார் ம் சரி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆ சரி சார் ம் ஆ ரெண்டு ரெண்டு ஹவரு மூணு ஹவர் ஆகும் சார் ஆ அந்த டைம் தகுந்தமாதிரி நாங்கள் பொறுமையா இருந்து பொறுமையா எல்லாம் பசங்கெல்லாம் இருந்து எல்லோருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போகிற அளவுக்கு உங்கள் ஓட்டல்லு ஓகேங்களா சார் சார் இந்த வண்டி டூ வீலரு கார் பார்க்கிங்கெல்லாம் பசங்க ஆளாளுக்கு ஒரு வண்டி எடுத்துன்னு வருவாங்க நாங்கள் ஒரு கார் எடுத்துட்டு வருவோம்ங்க இவ்வளோ பேரும் நாங்கள் பொறுமையா தான் இருந்து சாப்பிட்டு உங்கள் ஹோட்டலுக்கு ஓகேவாங்களா சார் ம் சரி சார் நீங்கள் அப்படி ஓகேன்னா சரி சார் நாங்கள் சார் நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு இருந்து வருவோம் சார் நைட் பத்து மணி ஆகிரும் ஓகேங்களா சார் ஆ சரி சார் நீங்கள் ஓகே சொன்னால் சரி சார் நாங்க புக்கிங் பண்ணிக்கிறோங்க சார் நைட்டு ஏழு மணிக்கு வந்துடுவோங்க சார் ஓகேங்களா ஓகே ஓகே சார் ஓகே சார் சரி வைக்கிறேங்க சார்